இலக்கியம் கவிதை மற்றும் மற்ற கலை உலகத் தமிழை எப்படி பயன்படுத்துறாங்கனால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லா சிறப்பு பயன்படுத்துகிறாங்க தமிழ்மொழி தரப்பில் இருந்து த தமிழ்மொழி வந்து மூத்த மொழி தமிழ்மொழிக்கு அப்போலருந்து ஒரு சிறப்பு இருக்குது நாவல் அதாவது நூல்கள்லேயும் சரி கதைகள்லேயும் சரி எதுக்காகருந்தாலுமே தமிழ்தான் பயன்படுத்துகிறாங்க அப்போ இப்போ இலக்கியத்துலேயும் தமிழ்தான் க கத் கவிதையிலேயும் தமிழ்தான் இப்போ இருக்கற இலக்கிய வளர்ச்சியில் பிற்காலத்தை காட்டிலும் தற்காலத்துக்கு ரொம்ப க இது தமிழ் தா ரொம்ப அழகாக வளர்ந்து